ஹலோ நான் பார்வதி வணக்கம் மேம் நான் அந்த பார்வதி பேசுகிறேன் நான் இந்த ஆமாம் இந்த குறிச்சிக்கோயில்லேருந்து பார்வதி பேசுகிறேன் வே நான் இந்த வேலை தேடிட்டுருக்கேன் உங்கள் கம்பெனியில எதாவது வேலை கிடைக்குமா நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா கோர்ஸ் படிச்சுருக்கேன் வேலை இருக்கா

சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா ஜாவா தான் வச்சுருக்கேன் அந்த கோர்ஸ் தான் ம் ஆமாம் சம்பளம் எவ்வளோ தருவீங்க ஸ்ரீவைகுண்டம் குறிச்சிக்கோயில் தெரு ம் அப் மதுரையில் இருக்கோ ஆ வசதியாக இருக்கும் அங்கே தங்கி இருக்கிற மாதிரி தானே சால்ரி எவ்வளோ சொல்லுறீங்க எ அவ்ளோ தான் தருவீங்களா கஷ்டப்பட்ட ஃபேம்லி மேம் அடுத்தமாதம் சம்பளம் கூட்டுவீங்களா அப்படியா நான் பார்க்கறத பொறுத்து கூட்டிக்கொடுப்பீங்க இண்ட்ரிவ் எப்போ வரணும் ஆ சரி சார் சரி இண்ட்ரிவ் எப்போ வரணும் அடுத்த வாரமா டைம் டைம் எப் எத்தனை மணிக்கு வரணுங்க மேம்

சரி ம் சரி நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக வாரன் கம்ப்யூட்ரு இன்ஜினியரிங் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அந்த இது தான் ஆமாம் அந்த கோர்ஸ் மட்டும் தான் படிச்சுருக்கேன் ஓகே தேங்க் ம்

சரி மேம் ஓகே தேங்க் யூ மேம் நாங்கள் அடுத்த வாரம் வாரன் ஆ தேங்க் யூ